நாங்கள் நெசவு நெசிச்ட்ருப்போங்க அதுக்கு அப்றம் சீலை வேணும் இந்தமாதிரி திடீர்னு சீலை வேணும்னு கேட்பாங்க நாளைக்கு இந்த இத்தனை சீலை வேணும் அடுத்த இந்த வாரம் இத்தனை சீலை வேணும்னு கேட்பாங்க ஆனால் நம்ம நெசிச்ட்ருப்போம் நெசிச்ட்ருக்கும்போது திடீர்னு ஏதோவொரு ஜோலி வந்துடும் அப்றம் அந்த ஜோலிக்கு போகும்போது இன்னும் சீலையே வரலையேனா நீ எப்போ கொண்டு வருவீங்கன்னு கேட்பாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அங்கே பாதியிலேயே விட்டுட்டு திடீர்னு வருவோம் வந்து இங்கே நாங்கள் நெய்யும் வர வர தான் எதோவொரு இதாயிடும் வண்டி பஞ்சராகும் இல்லாட்டி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடக்கும் அதை எல்லாம் நாம் ஜெயிச்சுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்து நெய்யும் போது ஏதோவொரு ஒரு இலையோ ஒரு நாடாவோ ஏதோ ஒன்று எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டேதான் இருக்கும் ஆனால் அந்த அவசரமாக நெய்யும் போதுதான் நிறைய சவால் வரும் எங்களுக்கு நிறைய இடைஞ்சல் வரும் இலை இருக்கோ இலை அறுந்தந்து போகும் நாடா கீழே விழுந்து அதே இல கட் பண்ணும் என்னென்னமோ செய்யும் அப்றம் நாடா பிஞ்சு போகும் அப்றம் அதுக்கு உண்டான இது உபகரணங்கள் எல்லாம் அந்த இடத்துல கை கொடுக்காது அதையும் போய் புதுசாக வாங்கிட்டு வந்து நாங்கள் மாட்டணும் மாட்டிதான் இந்த மாதிரியெல்லாம் நெசிச்சு இத்தனை சீலை கொண்டு போய் இதை இவங்க இந்த மாதிரி கேக்கிறாங்கனு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் ஆனால் அது கொடுத்ததுக்கு இன்னொரு அதுலேயே இன்னொரு வேலை அந்த வேலை செய்யும் போது இந்த இந்த இத்தனை டைமில் நீங்கள் இந்த வேலை செஞ்சு முடிக்கணும் எங்களுக்கு இந்த டைமுக்குள்ள நீங்கள் முடித்து செஞ்சு முடித்தா தான் அதுக்கு நாங்கள் மேல் வேலை எதையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்வாங்க நாம் என்ன பண்ணுறது சரி அந்த வேலையும் முடிச்சி குடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அவசரம் அவசரமாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த வேலைக்கு போய் உட்காந்து இத்தனை மணி நேரத்தில் நாங்கள் அஞ்சு மணி நேரத்தில் அச்சு முடிக்கணும்னு சொன்னால் அஞ்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கு முடிக்கணுன்னு சொன்னால் நாம் அது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஆனால் அஞ்சு அஞ்சரை மணிக்கு முடிக்கிற அச்சை நாங்கள் அஞ்சு மணிக்கே முடிச்சுடுவோம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சவால் எடுத்து இது எங்கள் தொழிலில் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறோம் ஆனால் எப்பவும் அந்த தொழில் வந்து எங்களுக்கு அர்ஜெண்டாக தான் வரும் நாம் அதை முடிச்சு கொடுத்தா தான் அதுலேயே இன்னொரு வேலை அது அதுக்கே இன்னொரு வேலை மேலே போய் செய்வாங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி டைமில் முடிச்சு கொடுங்க இதே மாதிரிதான் சொல்லி சொல்லி எல்லாம் அர்ஜெண்டு சீலை வேணும்னாலும் நாங்கள் அன்னைக்கு காலையில் ஆரம்மிச்சா அந்த சீலை ஆறு மணிக்கு ஆகணும்னு சொன்னால் அந்த ஆறு மணிக்கு நாங்கள் அது அஞ்சு அஞ்சே முக்காலுக்கு நாங்கள் அதை அறுத்துட்டுதான் நான் கொண்டு போய் கொடுத்த பழக்கம் அந்த மாதிரியெல்லாம் இந்த தொழிலில் நாங்கள் சவால் எடுத்து செஞ்சுட்ருக்கோம்